ரோகினி மேடங்களா நீங்கள் இந்த லேண்ட் ப்ரோக்கராக இருக்கீங்களா ஆ நான் செல்லூரில் சிக்ஸ்த்து ஸ்ட்ரீட்லேந்து பேசுகிறேங்க எனக்கு ஒரு லேண்டு ஒன்று தேவைப்படுது உங்கள் நம்பர் கொடுத்தாங்க உங்களை கான்டெக்ட் பண்ண சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நல்ல இடமா பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப நாளாக இந்த வேலை பார்த்துன்னுருக்காங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் எனக்கு வந்து விவசாயம் பார்க்கணுங்க அது அந்த மண் வளம் நல்லா இருக்கணும் விவசாயம் போட்டா நல்லா செழிச்சி வராமாதிரி ஃப்ள ஃப்ளாட்டு கட்டுறத்துக்கு வீடு கட்டலாம் நான் வாங்கல விவசாயம் பண்ண தான் நான் வாங்குறேன் அப்படிங்களா எவ்வளோ வரும் ம் ஆனால் கொலமங்கலத்துலன்னா உள்ளே அவுட்ரில் தானே இருக்கும்

ம் ஆ எவ்வளோ ஒரு ஏக்கரா அப்போ ரெண்டு ஏக் ஆ செல்லூர்லன்னா ஒரு ஏக்கரே அங்கே அஞ்சு லட்சம் வரும் இங்கே எட்டு லட்சம் வருமா ஒ அதான் ஒரு செண்டு வந்து அங்கே வந்து அஞ்சு லட்சம் இங்கே எட்டு லட்சமாக ஆ ஏன் ரெண்டுத்துக்கும் என்ன ஓ அது கொஞ்சம் உள்ளே இருக்கு ஏன் ரெண்டுத்துக்கும் மூணு லட்சம் டிஸ்ட்டன்ஸு இந்த அவுட்ருன்றதுனாலயா அதுக்காக சரி ஓகே அதுக்காக மூணு லட்சமாக டிஸ்ட்டன்ஸ் இருக்கும் கிட்ட சா அப்படியா ஆனால் விவசாயம் பார்த்து இது பண்ணுறதுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் உள்ளுக்க இருந்தால் தான் நல்லா இருக்கும் வில கம்மிக்காக நான் சொல்லல அதைதான் சொல்லுறேன் அவுட்ரு இருந்தாலும் ஏ விவசாயி இதுவுக்கு அங்கே அந்த இடம் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து மெயினாயிடுச்சு செல்லூர் ஃப்ளாட்டு கட்ட அதுக்கு இதுக்குன்னு தான் சரியா இருக்கும் நம்பளுக்கு விவ ஆ விவசாயன்னும்போது நம்ப அங்கே வாங்குறது தான் நல்லது இல்லைங்களா அப்படிங்களா வரத்துக்கு முன்னே நான் அப்படிங்களா எவ்வளோ என்னான்று நம்ம நேரில் போனால்தான் அவர் விக்கிறவரை பார்த்து பேசமுடியுமா அப்படியா நீங்கள் கொஞ்சம் பார்த்து எனக்கு பண்ணிக்கொடுங்க உங்களுக்கு கமிஷன் என்னான்னு பார்த்து நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் கமிஷன் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க நான் விவசாயம் பண்ணுறத்துக்கு தான் வாங்குறேன்

ஆ சரிங்க நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நானும் ஏன் ஹஸ்பண்டும் வரோம் வந்து பார்த்து பேசி என்னாங்க ஆ என்னோட அட்ரஸ்ஸாக

நீங்களே இங்கே வந்துடுறீங்களா நம்ம நேராக அந்த லொக்கேஷன்க்கு போயிடுவோமா அப்படிங்களா சரி நான் அட்ரஸ்ஸை வாட்ஸப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரெடியாக இருக்கோம் நீங்கள் வந்துருங்க நாளைக்கு ஒரு டென் ஓ க்ளாக் வந்துருவீங்களா எதிர்பாக்கலாமா சரி ஆ அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போயிடமாட்டீங்களே மறந்துவிட்டு ஆ ஏன்னா நீங்கள் ப்ரோக்கர்னா இங்க ஒன்று சொல்லுவீங்க சொ தப்பாக எடுக்காதீங்க ஒன்று சொல்லுவீங்க இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்தர் அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டியாக இருந்தால் அங்கே போயிடுவீங்க அதுக்காக சொல்லுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆ ஆ சரி ஓகே ஷுவராக வந்துருங்க நாளைக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போறார் உங்களுக்காண்டி தான் நான் அவர நிறுத்தி வைக்கணும் வேலையிலேந்து ஆ சரி ஆ ஓகேம்மா வந்துருங்க ஆ தேங்க்ஸுங்க ம்